இப்போ இந்தியாவில் வந்து பார்த்துட்டோன்னா அப்படின்னா நடனம் அப்படிங்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துட்டோம்னா நம்பளுக்கு இந்த நையாண்டி மேளம் கரகாட்டங்கிறது கோயிலில் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு விசேஷம் அது வந்து எப்படின்னா அவங்க தஞ்சாவூர்காரங்களே அதிகம் வந்து இதை வந்து நையாண்டி மேளம் கரகாட்டங்கிறது தஞ்சாவூர் ஏரியாவிலேருந்து வர்றது இதுவே பார்த்துட்டோன்னா கேரளாவில் பார்த்தோன்னா குச்சிப்புடி இருக்கு கதக்களி இருக்கு அதே வந்து இன்னும் பக்கத்தில் மகாராஷ்ட்ரா குஜராத்து இப்படி எடுத்தோம்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விளையாட்டுகள்லாம் இருக்கு இது பார்த்தோம்னா இதை ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் இந்தியாவுக்குள்ளே வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா எங்கள் ஏரியாவில் நையாண்டி மேளம் கரகாட்டம் இது தான் அதிகம் இது வந்து நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும் இதான் இருக்கும் இப்போ வந்து திரைப்படத்தை வந்து பார்த்தோம்னா தில்லானா மோகனாம்பாலுங்கிற படத்தில் ஜிவாஜி பத்மினி அவங்க வந்து அது நல்ல ஒரு பேமஸாகவே ஆயிடுச்சு அது பார்த்தோம்னா தமிழ்நாட்டப் பொறுத்த வரையும் எல்லாமே அது ஒரு நல்ல ஒரு பேமஸ்